நான் ஆன்லைனில் அமேசான் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஸாரீஸ் பார்த்தேன் அந்த ஸாரீஸ் வந்து கலரு இதெல்லாம் செலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணிணேன் நான் நினச்ச மாதிரியே கலரில் அவங்க கரெக்டான இதாக அனுப்பியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஸாரீஸ் வந்து பூனம் என்ன நம்ம விரும்பினோமோ அந்தமாதிரி சேலை டிசைன்ஸ் எல்லாமே நான் விரும்பின மாதிரி கிடைச்சிது ரேட்டும் கடையில் வாங்கிறத விட அதில் வந்து ரொம்ப கம்மியாகவே எனக்கு கிடைச்சிது ஒரு சேலை எடுக்கிற இடத்துல மூணு சேலை வாங்கிற அளவுக்கு எனக்கு அதில் வந்து பெனிஃபிட்டாக இருந்தது அந்த ஸாரீஸ் வந்து சாயம் போகல டிசைன்ஸு எல்லாமே நல்லாருந்தது வாஸிங் மிசினில் போட்டால்கூட அந்த ஸாரீஸ் வந்து ஒன்றுமே ஆகலை அதனால் இனிமேல் நான் எடுத்தால் இந்தமாதிரி இதில் எடுக்கிறது நல்லதுங்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கோ கடையில் போய் எடுக்கிற டைமிங்கு இதெல்லாமே எனக்கு மிச்சமாச்சு இதனால எனக்கு என்னோடய வேலையை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது இது மாதிரி இதை வந்து அதிகப்படியாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வேலைகளை வந்து விட்டு விட்டுவிட்டு போய் அவஸ்த்தப்படுகிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்குது